யோகாங்கிறது உடற்பயிற்சி கிடையாது உடற்பயிற்சிக்கு நிகரான ஒரு கலை இப்போ நம்ம தொடர்ந்து யோகா பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா நன்மைகள் கிடைக்கும் ஒரு நன்மை அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியாது தொடர்ந்து யோகா பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்பளோட மனசு வந்து ரொம்ப அமைதியான ஒரு நிலைல இருக்கும் அதுமட்டுமில்லாம தொடர்ந்து யோகா பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கு அதோட சேர்த்து நரம்பு எல்லாமே வந்து வலுபெறும் தொடர்ந்து இப்போ வாக்கிங் போகறாங்க உடற் நடைபயிற்சி செய்யும்போது எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான பலன் வந்து யோகா பண்ணும்போது கிடைக்கி வா இப்போ நடைப்பயிற்சி வந்து நம்ம ரெகுலராக போயிட்டுருக்குறோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்குற ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து அதுக்கான வேலையை நல்லா சிறப்பாக செய் செய்யுமில்லை அதேமாதிரி தான் யோகா பண்ணும்போதும் ஒவ்வொரு ஆசனா பண்ணும்போதும் அந்த ஆசனாக்குண்டான அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் அதுமட்டும் இல்லைமா தொடர்ந்து யோகா பண்ணுறவங்க ஒரு தியானம் க பண்ணுறளவுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு தியானம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஸோ தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி மனசும் உடம்பும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குமோ அந்தமாதிரி தொடர்ந்து யோகா பண்ணுறவைகளுக்கு வந்து மனசும் உடம்பும் ஒரு நிலையாக இருக்கும் வாக்கிங் போறவங்க அப்படின்னா காலைலையும் சாய்ந்தரமும் வந்து ஒரு ஒரு மண்நேரம் வாக்கிங் போகறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகுலராக வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்க இப்போ ஒரு மலை ஏறுறாங்க ஒரு வேறு எதாவது ஒரு பயிற்சி செய் பயிற்சி செய்யறாங்க அப்படினாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு டயர்ட்ருக்காது அப்புறோம் கால் ரத்தம் கட்டிக்கிறது அந்தமாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது அதேமாதிரி தொடர்ந்து யோகா பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த நம்மளோட உடம்பு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அது வளைஞ்சி கொடுக்குற தன்மை இருக்கும் ஈஸியாக வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும் மனசு நிலையா இருக்கிறதுனால ஒரு கவனமாக ஒரு வேலையை எடுத்தாலும் நல்லா கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை செய்ய முடியும் அதேமாதிரி தான் வந்து மற்ற எல்லாத்துலையுமே வந்து சிறப்பாக திறம்பட செயல்பட முடியும் அதோட இல்லாம தொடர்ந்து யோகா பண்ணுறவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு நோயும் வராது இப்போ கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி அங்கங்கே சதை பிடிச்சிக்கறது நரம்பு பிடிக்கிறது இந்தமாதிரி எதுவுமே இல்லாம நார்மலாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் தொடர்ந்து யோகா பண்ணிட்ருக்குறவங்களுக்கு வந்து மனசு ஒரு சாந்தி அடையும் மனசு வந்து ஒரு நிலைத்தன்மையோட இருக்கும் அதுமட்டுமில்லாம நம்ம இப்போ டெய்லி யோகா பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா மனசு நிலையாக இருக்கிறதுனால ஒரு டென்ஷன் இல்லாம என்ன நடந்தாலும் ஒரு அதை ஈஸியாக எடுத்துக்குற ஒரு மன பக்குவத்துக்கு மனசு தானாக வந்துரும் அதுமாதிரி எல்லாத்துலையுமே வந்து நம்ம ஒரு கவனத்தோட செயல்படணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் நான் நல்லா கவனமாக ஒரு வேலையை செஞ்சா எப்படி செய்வோமோ அந்தமாதிரி ஒரு நம்ம நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக ஒரு வேலையை செஞ்சிவிட்டு போரளவுக்கு மனசு வந்து ஒரு தன்மையாக இருக்கும் இதுதான் யோகா வந்து ஒரு உடற்பயிற்சியாக மட்டுமில்லாம நிறைய நன்மைகளும் இருக்கும்